ஆ மேடம் நான் ஜெய ரேக்கா பேசுறேங்க மேடம் விதரஷ்னாவோட அம்மா ஆ நல்லாருக்கேங்க மேடம் நீங்கள் நல்லா இருக்கிங்களாங்க மேடம் பாப்பா ஸ்கூல் சாயிந்தரம் நான் கூப்பிட கொஞ்சம் லேட் ஆகுங்க நாங்கள் கொஞ்சம் வெளியே போகறோங்க இன்னைக்கு ஒரு பங்க்ஷன்னு அங்கே ஆமாங்க மேரேஜ் ரிசெப்ஷன் அங்கே போகணுங்க நான் போயிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்துவிடுவேங்க ஒரு ஹாஃப்ன அரை மணி நேரம் ஆகுங்க அரை மணி நேரத்தில் வந்து அவளை கூப்பிட்டுகுறேங்க அது வரைக்கும் பார்த்துக்க முடியுங்களா உங்களால் ஆ நான் நான்தாங்க மேடம் நான்தாங்க மேடம் வருவேன் ஆமாங்க ஆமாங்க பாப்பா ஆமாம்ங்க நிதர்ஷனாவோட அம்மாங்கா ஒரு ஃபோர் ஓ ஃபோர் தேர்ட்டிக்கு எல்லாம் வந்துவிடுவேங்க கா ஸ்கூல் ஃபோ ஃபோர் ஓ க்ளாக் முடியுது நான் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துடுறேங்க சரிங்க சரிங்க ஆ நொறுக்கு தீனி கொடுத்துருக்கேங்க அதை சாப்பிட்டு இருக்கட்டுங்க அவளுக்கு கொடுத்துருக்கேங்க அதெல்லாம் கொடுத்துருக்கேங்க படிக்கிறாளாங்களா நல்லா படிக்கிறாங்களா மேடம் ம்

ஆ அதான் அதாங்க அதாங்க அதை பற்றிதான் கேட்கலான்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட எற அவ ஆடுவாங்க மேடம் ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய பேருகிட்ட பார்த்தா கொஞ்சம் பயந்துப்பா அழுக ஆரமிச்சிருவாளோன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதான் இரண்டாயிரூவா கேட்டுருந்திங்க அது கொடுக்கு கொடுக்குறக்குலாம்

ஓகே ம் ம் ம் சொல்லுங்கள் ஆ எங்களுக்கு அதான் கணவர்கிட்ட பேசுனேங்க எங்களுக்கு விருப்பம்தான் ஆனால் என்னன்னா கொழந்த மேடையில் ஏறி அழுதுவிட கூடாதேன்னுதான் பார்க்குறோம் ஐயையையோ அவ வந்து ஒரு கூட்டத்தை பார்த்தா கொஞ்சம் பயப்புடுற சுபாவம்தான் அதுதான் நாங்கள் யோசிக்கிறோம் எல்லாம் அலங்காரம் பண்ணி மேடை ஏற்றுனதுக்கப்பறம் அழுத்துட்டான்னா என்ன பண்ணுறது அததான் யோசிக்கிறோங்க

ம் ம் ஆமாம்ங்க ஆ ம் ஓகே ஓகேங்க மேம் ஆ நன்றிங்க மேடம் உங்களைதான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவா வீட்டுக்கு எப்போவுமே எனக்கு ராஜேஸ்வரி மேம் தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவா ம் ரொம்ப நன்றிங்க மேடம் ஓகே ஓகேங்க மேடம் தேங்க்கி யூ நன்றி மேம்